சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் எஸ் சார் அப்படிங்களா சார் இல்லை சார் பர்ஃபாமன்ஸ் ஏன் கொறைஞ்சிது பார்த்திங்கனா கொஞ்சம் சுச்சிவேஷன் ப்ராப்ளம் தான் சார் இல்லை சார் இப்போ மார்னிங் நாங்கள் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் சார் ஸோ நாங்கள் ஒரு ப்ளேஸுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணோம்ன்னா அங்கே வந்து ஒரு ஒரு ஃபோன் ஒருத்தங்க ஃபோன் பேசிக்கிட்டு ரொம்ப டிஸ்டப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சார் ஸோ அதனால் நாங்கள் இன்னொரு ப்ளேஸ் மாற்றி போனோம் சார் ஸோ அந்த ப்ளேஸுக்கு போனாலுமே அங்கேயுமே எங்களுக்கு ஒரு டிஸ்ட்டபன்ஸ் வந்துட்டே இருக்குது சார் ஸோ அதனால் எங்களுக்கு டைம் ரொம்பவுமே டிலே ஆகிடுச்சி சார் ஆ எஸ் சார் டீமாக இப்போ இல்லை சார் அப்படி இல்லை சார் அவங்கவுங்களுக்கு அவங்க கொடுத்த இடம் வந்து பார்த்திங்கனா நல்லா ஃபிட் ஆகிடுச்சு சார் அவங்க கொடுத்த இடம் நாய்ஸ் ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ரூம் கொடுத்தாங்க ஸோ அவங்க வேலையை அவங்க கரெக்டாக முடிச்சுட்டாங்க சார் எங்களுக்கு வந்து கரெக்டான ப்ளேஸ் கொடுக்கல சார் ஆமாம் சார் அவங்க எங்களுக்கு கொடுத்த ப்ளேஸ் வந்து பார்த்திங்கனா நாய்ஸ் வந்துட்டே இருக்குது அதனால் எங்களுக்கு டைம் டிலே ஆனதால் எங்களுக்கு டார்கெட் முடிக்க முடியலை சார் ஆ எஸ் சார் இதோ சொ முடிக்கப்போகிறோம் சார் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் முடிச்சிடுவோம் சார் எங்கள் ப்ராஜெக்ட்டை ஆ எஸ் சார் இன்னும் ஹாஃப் அன் அவர் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் முன்னே கூட ஆகலாம் சார் கொஞ்சம் முடிச்சிடுவோம் சார் இல்லை சார் இன்றைக்குமே எங்களுக்கு அதே ப்ராப்ளம் தான் சார் அவங்க எங்களுக்கு ஒரு ப்ளேஸ் கொடுத்தாங்க அந்த ப்ளேஸில் அதே நாய்ஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு சார் ஸோ ப்ளேஸ் மாற்றி மாற்றி போனதினால எங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு சார் அப்படி இல்லை சார் ஸோ ப்ளேஸும் கம்மியாக இருந்ததால் ஸோ நாங்கள் அட்ஜஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் சார் ஸோ அப்பயுமே அட்ஜஸ்மெண்ட் பண்ண முடியலை சார் சாரிங்க சார் இனிமேல் நாங்கள் கரெக்டாக பண்ணிடுறோம்ங்க சார் ஆ ஓகே சார் நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார் ஓகே சார் ஆ ஓகே சார் நான் இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் ஓகே சார்